நான் விவசாயிங்க எ எனக் எனக்கு வந்து கா காய்கறிகள் விதைகள் வேணும் அவரை புடலங்கா பீக்கங்காய் இதெல்லாம் அதனால் உங்கக்கிட்ட இருந்தால் கொஞ்சம் அனுப்புச்சி விடுங்க

சரிங்கம்மா சரிங்கம்மா இருக்கிற நாட்டு காய்களை அனுப்புச்சி விடுங்க

விதைகள்

சரிங்கம்மா சரிங்க சரிங்கம்மா சரிங்கம்மா சரி எல்லா விதைகளும் கிடைக்குமில்லங்கம்மா சரி இருக்கற சரி இருக்கிறத அனுப்புச்சி விடுங்க சரிங்கம்மா சரிங்க வெச்சுட்டுங்களா அனுச்சி விட்ருங்கம்மா சரி நான் வெச்சுட்றேங்க பேசிக்கலாம்

ஆ சரிங்கம்மா

நீங்கள் சரிங்க சரிங்க சரி ஆ சொல்லுங்கம்மா வாட்ஸ்அப்பில் அனுப்புச்சிருங்க நானும் வாட்ஸ்அப்பில் அனுப்புச்சிட்றேன் என்ன வித வேணும் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புச்சிட்றேன் நீங்களும் ரேட்டெல்லாம் அனுப்புச்சி விட்ருங்க சரிங்க வெச்சுருங்க சரி